திருவிழாவே திருவிழானாவே எங்கூர்ல பத்து நாளைக்கு முன்னாடியே காப்பு கட்டிடுவாங்கள் காப்பு கட்டின பத்து நாள்லேருந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்லேருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு இல்லை ஒரு குத்துக்காரவங்க உபயம் எடுத்து நடத்துவாங்கள் அந்த உபயத்தப்ப அங்கே சாமிக்கு பூஜை பண்ணிகிட்டு சாதம் செஞ்சு படைச்சிகிட்டு அங்கே படைத்தது போக மீதி மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்துட்டு அதன் பிறகு சாமியை வந்து ஊருள்ள வந்து இ இ இட்டுட்டு வருவாங்கள் அதாவது கே கார்ல இல்லை ஜீப்ல வச்சு நல்லா செட்டிங் பண்ணி அலங்காரம் பண்ணி பூவால் அவ்வளோ ஒரு க்ராண்டாக அம்மனை ஜோடித்து அதுக்கப்புறம் ஊருள்ளே இழுத்துட்டு வந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்கள் வீட்டு முன்னாடி நிறுத்தி அவங்கவுங்க சாமி கும்புடுகிற வரைக்கும் நிறுத்தி வச்சிருப்பாங்கள் அவங்கவுங்க சாமிக்கு மாவிளக்கு போடுவாங்கள் தேங்காய் பழம் பத்தி கற்பூரம் இல்லை பொங்கல் செய்கிறவங்க பொங்கல் இல்லை கடலை வச்சு படைக்கிறவங்கள் அவங்கவுங்களால என்ன முடியுதோ அதெல்லாம் வந்து சாமிக்கு செஞ்சி படைப்பாங்கள் எங்கள் ஊர் திருவிழாவில் அந்த காப்பு கட்டுனதுலேந்து உபயதாரத்துலேந்து உபயதாரம் பத்து நாளும் சாமி ஊருள்ளே வரும் சில பேர் வந்து கோயிலை சுற்றி இழுத்து இழுத்தே வச்சிருவாங்கள் சாமியை சுற்றி வர வச்சு அங்கேயே வச்சிருவாங்கள் மீதி நாள் ஃபுல்லா ஊருள்ளே தான் சாமி வரும் சாமி வந்து அம்மன் அங்காள பரமேஸ்வரி தாய் ரொம்ப சக்தி வாய்ந்த தாய் அது அது வந்து வேண்டுகிறவங்களுக்கு வேண்டிய வரத்தை கண்டிப்பாக கொடுக்குறவ அதுக்கு மிஞ்சின சக்தியே கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி நிற்கும் போதே எங்களுக்குள்ளதை எங்களுக்கு கொடுத்துரும்மா அப்படின்னு மனமுருகி வேண்டி என்ன வேண்டிக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக நிறவேத்தி கொடுக்குற தாய் அந்த தாய் இது முடிஞ்சு ரெண்டு நாள் தேர் ஒரு நாள் மயானக்கொள்ளை ஒரு நாள் தேர் அன்னைக்கு முத வருஷம் வந்து காப்பு கட்டினதுலேந்து சில பேர் வேண்டிக்கிட்டு விரதம் இருப்பாங்கள் சில பேர் உடம்பு சரியில்லை எனக்கு இந்த உடம்பு சரியாகி போய்டுச்சின்னால் நான் வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல உடம்பு சரியில்லையோ அங்கே வந்து நான் ஊசி செடல் போட்டுக்கிறேன் இல்லை தேர் செடல் இழுக்கிறேன் குழந்த இல்லை எனக்கு குழந்த கொடும்மா அடுத்த வருஷம் தேர் செடல் போட்டுக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்கள் அதே போல் அந்த அம்மன் மறு வருஷமே அவங்க குழந்தையோட வந்து தேர் செடல் போட்டுக்கிறவங்க போட்டுப்பாங்கள் இது வந்து மதியானத்தில் நடக்கும் செடல் போட்டுக்கிறதெல்லாம் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே சாமி வந்து தேர் வந்து ஊர்வலம் வரும் அந்த கோயிலை சுற்றி எடுத்துட்டு வந்து தேரை இழுத்துட்டு வந்து அப்புறம் ஊருள்ளார இழுத்துட்டு வந்து எங்கூர் குளக்கர இருக்குது அந்த குளக்கரையில நிறுத்திடுவாங்கள் அந்த தேர் வந்து அங்க குளக்கரையில நிறுத்தின பிறகு வானவேடிக்கை நடக்கும் அந்த வானவேடிக்கை அவ்வளோ வெடி அவ்வளோ வெடி வெடிப்பாங்கள் அவ்வளோ ஒரு க்ராண்டாக இருக்கும் லாந்தர்லாம் விடுவாங்கள் அவ்வளோ ஒரு செம்மையா இருக்கும் அந்த குளக்கரையில தேர் நிற்கும்போது தேர்ல வந்து சில பேர் முந்திரிப்பழம் கட்டுவாங்கள் பணத்தால் மாலைக்கட்டி போடுவாங்கள் ஏன்னா அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெலாம் செய்வாங்கள் இப்போ முந்திரிப்பழம் அதிகமாக காய்க்கணும்னு வேண்டிக்கிட்டு சில பேர் முந்திரிப்பழத்தால் மாலை கட்டிப் போடுவாங்கள் அந்த மாதிரி ரொம்ப க்ராண்டாக இருக்கும் மறுநாள் மயானக்கொள்ளை மயானக்கொள்ளைன்னாவே ஃபேமஸ் வந்து முட்டை வாங்கி குடிக்கிறது தான் குழந்த இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு முட்டை கொடுப்பாங்க அங்கே கன்னிக்கோழி முட்டையை வந்து உடச்சி வாயில் ஊத்துவாங்கள் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு அது முடிஞ்ச பிறகு சாமி ஊர்வலம் வரும் அந்த ஊரை சுற்றி வந்து மயானக்கொள்ளைக்கு கடைசியாக போவாங்கள் மயானக்கொள்ளைக்கு போய்ட்டு அந்த சாமி வேஷம் களைச்சிட்டு முடிஞ்ச பிறகு அங்கேயிருந்து சாம்பல் அந்த வருஷம் இந்த காப்பு கட்டுனாவே ஒருத்தவங்கள் யாராவது இறந்துருவாங்க அந்த திருவிழாக்குள்ளாற அவங்களோட சாம்பலை எடுத்துட்டு வந்து விபூதியில கலந்து அந்த வருஷம் திருநீராக அதை தான் தருவாங்கள் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் கடைத்தெருவும் பத்து நாளைக்கு அங்கே இருக்கும் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்கும் அதேமாதிரி ஆடி மாசக் கூழ் ஊத்துகிறதும் அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ஸு மாரியம்மனுக்கு பால் குடம் எடுத்துட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு பாலால் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்லேருந்து கூழ் கஞ்சி என்னென்ன அவங்கவுங்க சமைச்சிருக்காங்களோ அதெலாம் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எல்லா மக்களுக்கும் கொடுத்து அவ்வளோ ஒரு க்ராண்டாக நடக்கும் எங்கூர்ல